ஹலோ சொல்லுங்க ஆ கேட்குதுங் சார் எங்கள் பசங்கள் இன்னிக்கி இன்னிக்கி முக்கியமான பண்டிகை ஒன்றுங் சார் அதனால் தான் அனுப்ப முடில்ல இல்லைங்க சார் நாங்கள் லீவ் சொன்னால் இது வந்து ரொம்ப முக்கியமானது அதனால் தான் வர முடியல இது எல்லாேரும் போகணும் குடும்பத்தோடன்னு ஒரு வேண்டுதல் சார் இல்லைனா அனுப்பாமல் இல்லை அப்படி எதுனால் ஒரு முக்கியமானது அதிகம் நாங்கள் லீவ் போட மாட்டாங்க சார் இது ரொம்ப முக்கியம் தாங்க சார் லீவ் போட்டோம் ஆமாங்க சார் உண்மை தான் எங்களுக்கும் தெரியுங்க சார் இருந்தாலும் இந்த ஒரு முறை மட்டும் கொஞ்சம் லீவ் கொடுங்க சார் இல்லைனாக்க நாங்கள் சாயந்திரம் கூட படிக்க வச்சுர்றோம் அதில் எக்ஸ்ட்ரா கூட நாங்கள் படிக்க வச்சு வீட்டில் இருந்து கூட டிரைய்னிங் எடுத்து பிள்ளைங்கள படிக்க வைக்கிறேங் சார் இந்த ஒரு முறைங்க சார் அதுக்கு அப்படி இதுக்கு மேலெல்லாம் லீவ் போடுறது இல்லைங்க சார் சே பிள்ளைங்களும் சொன்னாங்க சார் அது வந்து இந்த க குடும்பத்தோடு போகணுன்ற ஒரு வேண்டுதலுங்க சார் அதனால தாங்க சார் இது இது இந்த மாதிரி இது எடுத்தோம் இல்லைன்னா நாங்கள் அடிக்கு அடிக்கலாம் லீவ் இந்த மாதிரி எடுத்தது இல்லைங்க சார்

ஆமாங்க சார் க இது இதுக்கு மேலே கொஞ்சம் வீட்டில் இருந்து காலையில் அஞ்சு மணிக்கு எழுப்பி படிக்க வைக்கிறோங்க சார் கொஞ்சம் சாயந்தரத்துலேயும் உக்காந்து நாங்களே கூட சொல்லி தரோங்க சார் சொல்லி தந்து ஓரளவு மார்க் வாங்கிற அளவுக்கு பண்ணுறோங்க சார் ஆ சரிங் சார் கண்டிப்பாக நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சறேங்க இன்னிக்கி ஒரு நாள் மட்டும் தாங்க சார் ஆ சரிங்க சார் அமுச்சு விட்றோம் ஆ கண்டிப்பாே அனுப்பிச்சு விட்றேங் சார் வந்த வரையும்